இன்ன கால்நடையை மா மாடு வந்து மாடு வந்து பொதுவாக வெய்யல் நாள்லெல்லாம் நிழல் தான் கட்டியிருக்கணும் அடிக்கடி குளுப்பாட்டிட்டிருக்கணும் சும்மால்லாம் கண்ட இடத்திலலாம் விட்டுவிட்டு மேய வைச்சுருக்க முடியாது மழை நாள்லெலாம் கொட்டாய் போட்டு தான் கட்டிட்டிருக்கணும் மாட்டை மாடு வந்து பொதுவாக மேய்ச்சல் மே விட்டுட்டு மேய்ச்சுக் கொண்டாந்து வைச்சுருந்தா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாடு அப்புறம் பா கோழியெலாம் வந்து ப முட்டைப்போ முட்டை இருபது முட்டை பைஞ்சு முட்டை இல்லை பத்து முட்டையிலேருந்து இருவது முட்டை வரையிலைக்கும் விட்ற கோழி இருக்குது இரு இருபத்தி ஆ அவயம் வைச்சோம்னாக்கா இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ரெண்டு நாள் ஆகும் கோழிக் குஞ்சு பொரிக்க அதை குஞ்சு குஞ்சுப் பொரிச்சப் பிறகு அப்புறம் எடுத்து அதை வைச்சோம்னா அது கம் தீவனம் போட்டு வளர்த்தோம்னா ந ந நல்லாயிருக்கும் அடுத்து நோயில்லாம் வந்ததுன்னா மெடிக்கல்லைப் போய் மருந்து சொட்டு மருந்து வாங்கிட்டு வந்துப் போட்டுத் தெளிவுப்படுத்திக்கலாம் தெளிவுப்படுத்திடலாம் அப்புறம் என்ன